ஹலோ சொல்லுங்கள் ஆ ஆமாம்க்கா நீங்கள் அப்படியா எங்கேருந்து அக்கா பேசுறீங்க அப்படியா ஓகே அக்கா ஓகே ஏசி வாங்கி எவ்வளோ நாள் அக்கா ஆச்சு ஒன் இயர் இருக்குமா யாரு அக்கா வந்து மாட்டினா உங்களுக்கு அப்படிங்களா ஓகே இடையில வேறு யாராவது வந்து மாட்டினாங்களாக்கா அப்படியா ஓகே ரெண்டு நாள் கழிச்சி நான் வரேன் அக்கா அப்படியா வெளியில கொஞ்சம் வேலையாக இருக்கேன்க்கா ரொம்ப தூரமாக இருக்கேன் வர முடியாது அதான் பார்க்கறேன் சரிக்கா ஓகே அக்கா நாளைக்கு வந்துக்கூட நான் ரெடி பண்ணி கொடுத்துர்றேன்க்கா சார்ஜஸ் வந்து சார்ஜஸ் வந்து வந்து பார்த்துட்டுதான்க்கா சொல்ல முடியும் ப்ராப்ளம் பார்த்துட்டுதான் சொல்ல முடியும் ம் ஆ சரிங்க்கா